ரேஷன் கடையில் இப்போ பொருளுங்களெலாம் வந்து எல்லாமே வந்து அரிசி பருப்பு பாமாயில் எல்லாமே தராங்க வந்து எல்லாமே கொடுக்கறாங்க எல்லாம் வாங்கிறோம் பொங்கலும்போது காசு காசும் தராங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அதுவும் அதுவும் எந்த இதுவும் இல்லை எல்லாமே நடக்குது ரோ ரோடும் ரோடும் போ ரோடு போ ரோடு போடுறாங்க இப்போ ரோடு வரும் ரோடும் போட்டுக்கிறாங்க டேங்க்கு தண்ணி டேங்க்கு லைட்டு வசதி எல்லாமே தான் இப்போ வந்து எல்லாம் செஞ்சுருக்கறாங்கங்க த தண்ணி டேங்க்கும் இருக்குது இருக்குது இப்போ லைட்டும் போட்டுக்கிறாங்க ம் குழாவும் போட்டுக்கிறாங்க லைட்டும் இருக்குது தெருவுக்கு த ரோடும் போட்டுக்கிறாங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க